வேறு ஒரு கிரகத்துல இருந்தாங்கன்னால் ஏலியன்ஸுங்கள் மாதிரி ஒரு கண் தான் இருக்கும் அதனால் வேறு ஒரு கிரகத்துல இருந்தாங்கன்னால் இந்த மாதிரி ஒரு கண் தான் இருக்கும் அதுவே நம்மளுடைய கிரகத்துல இருந்தாங்கன்னால் நம்ம வாழ்க்க வந்து அதை இரண்டு கண்கள் உடையது மாதிரி போன்றவை அந்த மாதிரி காணப்படும் இது தான் ஏலியன்ஸுங்கள் மாதிரி ஒரு ஒரு கண் மட்டும் தான் இருக்கும்